ஆமாம்ங்க நரஸு தான் ஆ சரி என்ன சாப்பிட்டீங்க சரி

சரி சரி அதெல்லாம் சாப்பிடக் கூடாது அதெல்லாம் சாப்பிட்டா அலசர் மாதிரி வரும் சப்பாத்தி சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் வயிறு கடமுடன்னு வயிறு பிரட்டிக்கிட்டு தான் இருக்கும்

ம் ஜிஹெச்சிலையே போய் ஊசி போட்டும் மூணு ஊசி போடல நீங்கள் சேர்ராததுலாம் சாப்பிடக் கூடாது அப்படி இருந்தாத் தான் நம்பளுக்கு சரியாவும் சரி ஆ சரி ஜிஹெச்சுக்கு வாங்க பார்க்கலாம் நான் அங்கே தான் இருக்கிறேன் வா சரி ஆ சரி அவ்வளோ தான் பேச முடியும்